தம்பி இப்போ நம்ம கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டோமே நான் வந்து எங்கள் சொந்தக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகணும் அதுக்காண்டி தான் கிளம்பி வந்தேன் சீக்கிரமாக போகணும் முகூர்த்த டைமுக்கு இப்படி நம்ம கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கரெக்டான நேரத்துக்கு நம்ம அங்கே போய் சேந்துர முடியுமா மண்டபத்தில் இல்லை நேரம் தவறி போனோம்னா முகூர்த்தம் முடிஞ்சு போயிரும் தாலி கட்டியிருவாங்க அதனால் சீக்கிரமாக போகணும் வேறு எதுவும் மாற்று வழி இருக்குமா தம்பி போகிறத்துக்கு இந்த மேம்பாலம் வழியாக போனால் சீக்கிரமாக போகமுடியுமா என்னென்னு பாருங்க இ இங்கே ஆற்று பாலம் வழியாக போனால் குண்டும் குழியுமாக இருக்கும் எனக்கு வேறு அறுவை சிகிச்சை இப்போ பண்ணி இப்போ தான் ஒரு மாசம் ஆகுது குண்டும் குழியுமாக இருந்தது அப்படின்னா என் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது அதனால் வந்துட்டு ரயில் பாதை வழியாக போகலாமா இல்லை வேறு எதுவும் தெருவுக்குள்ள புகுந்து போகமுடியுமா என்னெனன்னு சொல்லுங்க தம்பி ஆனால் சீக்கிரமாக போகணும் கல்யாணத்துக்கு எல்லோரும் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்காண்டி சீக்கிரமாக போனால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா எல்லோரும் என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏமாற்றமாக போயிடும் கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போனோம்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்துட்டு எந்த பாதையில் போனால் சீக்கிரமாக இருக்கும் சீக்கிரமாக போகலாம் நேரத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்க தம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக கொண்டு போய் என்ன வந்து கோவில்ல சேர்த்துருங்க